நான் பல்ஸரில் வந்து ஃப்ரெண்டு கூட பாண்டிச்சேரிக்கு போயிருக்கேன் பல்ஸரில் போயிட்டு நண்பா கொடுறா உன் வண்டியை நான் ஓட்டி பார்க்குறேன்டா கொடுறா சரி எதாக இருந்தாலும் வண்டி ஓட்டணும்னு எனக்கு ஒரு ஆசைடா கொடுறா அப்படின்னு கேட்டேன் ஆனால் வந்து டேய் நீயெல்லாம் வண்டி ஓட்ட மாட்டடா போ மாட்டடா நீ எதாக இருந்தாலும் வந்து இந்த வண்டி உனக்கு கீர் எப்படி முன்னாடியா பின்னாடியான்னு உனக்கு தெரியாது நீ மாட்னு ஏதாவது ஓட்டின்னு எங்கேயாவது கீழே போட்டேன்னா எங்கள் அப்பா என்னை அடிச்சுருவாங்க அது நமக்கு வேணாம் எதாக இருந்தாலும் வந்து பார்க்குறோம் வரறோமா போகிறோமா வராங்க அதோடு வச்சுக்க வண்டி எதுனால் ஆசைப்பட்டுக்கின்னு ஓட்டணும்னு நினைத்தோம்னா ரெண்டு பேரும் ஆனால் வந்து நீ ஓட்டுறேன்னு நினைச்சு நான் கீழே விழுந்தன்னால் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து கீழேதான் விழுவோம் அதனால் நான் ஓட்டறதோடு இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து உனக்கு வண்டி ஆனால் இன்டெர்ஸ்ட்டு இருக்கு ஆனால் சொந்தமாக வாங்கி ஓட்டு இதுமாதிரி ஆனால் வண்டி வேணா கேளு ஆனால் தரேன் ஆனால் ஓட்டணும்னா நீ மட்டும் தனியாக போய் ஓட்டிக்க தனியா வந்துக்க ஏன்னால் ஆசை உனக்கே இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சொந்தமாக வாங்கி ஓட்டுடா நண்பா நீ கோவிச்சுக்காத ஏறத்தாழ பல்சர் பைக்குங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது அது வந்து வெயிட் அது வந்து நீ இருக்கிற வெயிட்டுக்கு அதை தூக்க முடியாது உன்னால் நகத்தவும் முடியாது